நான் வந்து வீட்டில இருந்தபடியே சிறு தொழில்லாம் செய்கிறேன் அது எப்படின்னா அந்த ஸாரிங்க விற்கிறது நகைங்க விற்கிறது இதெல்லாம் வீட்டிலயே வாங்கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ் ஆப் மூலமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்களுக்கும் அனுப்புவேன் அதை பார் த்துட்டு அவங்க வந்து எங்ககிட்ட அந்த பொருள்களை எனக்கு அது வேணும் இந்த ஸாரி வேணும் அந்த இது வேணும்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வாங்கிட்டு போவாங்க